இந்திய சமூகத்தில் மதம் என்ன என்ன பங்கு விகிக்கிறது அந்தமாதிரியலாம் மத வேற்றுமையெல்லாம் நாங்கள் பார்க்குறது கெ இல்லை அதனால் நாங்கள் நாங்கள் வந்து அவங்க ரம்ஜா ரம்ஜான் பண்டிகை அப்படினு எதன்னா கூப்பிடாங்கனா நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் பிரியாணி அந்தமாதிரி எதன்னா செஞ்சு சாப்பிடுட்டு ஜாலியாக இருந்துவிட்டு வருவோம் அதேமாதிரி எங்கள் வீட்டில் எதன்னா தீபாவளி ஃபங்ஷன் அந்தமாதிரி இருந்தா எங்கள் வீட்டில் வந்து அதிரசம் அந்தமாதிரி செய்வோம் அவங்களும் வந்து சாப்பிட்டு ஜாலியாக இருந்துவிட்டு போவாங்க எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அந்தமாதிரியலாம் எங்களுக்கு நிறையா அதிகமாக இருக்காங்க அதனால அந்தமாதிரி வேற்றுமை பாகுபாடுலாம் நாங்கள் எதுவுமே பார்க்குறதில்ல அதனால் அதனால நாங்கள் எல்லாம் எப்போயுமே ஒற்றுமையாகதான் இருப்போம் பா பாகுபாடெல்லாம் எதுவுமே நாங்கள் பார்க்கமாட்டோம்